ஷோப்பா வாங்குனது நீளமான ஷோபா நல்லா கலராருந்தது ஜம்முன்னு நல்லாருந்தது மெதுமெதுப்பு அதில் படுத்துக்கலாம் அப்புறம் சின்னது ரெண்டு வாங்கினோம் அதுலேயும் உட்காந்துக்கலாம் அது கலரு நல்லாருக்குது நல்லா பெருசாருக்குது நல்லா எனக்கு ஒரு மேல் வலியா இதால ஒன்றும் இல்லை நல்லாருக்குது படுத்துக்கிறேன் உட்காந்துக்குலாம் ரொம்ப நல்லாருக்குது